ஹலோ ம் ஓகே ஆமாங்க வாங்க உள்ளே வாங்க உட்காருங்க ம் ஓகே ஓகேங்க ஓகே ஆ ஓகேங்க நீங்கள் என்னங்க ஹவுஸ் ஒய்ஃபா இல்லை ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா ஓகே ஓகேங்க இல்லை ஒன் மந்த்தில் கற்றுக்கலாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட்ங்க நீங்கள் அட்வான்ஸ் வந்து டூ தௌசண்ட் பே பண்ணுற மாதிரி வரும் ஓகே ஓகே ஓகேங்க ஓகே உங்களுக்கு சண்டே லீவுங்களா ஓகேங்க ஓகே ஓ ஓகேங்க கற்றுக்க முடியும் ஏன்னால் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸுடான டேன்ஸர்ஸ் தான் நாங்கள் வெச்சுருக்கோம் அவங்க உங்களுக்கு நல்லாவே சொல்லித் தருவாங்க ஹாஃபு டே போதுங்க ஹாஃபு டே வந்துக்கலாம் மற்ற வீக் டேஸில் வந்து உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு ஒன் ஹார் டூ ஹார் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க அதுலேயே வந்து கற்றுக்க முடியும் ஆ வந்துக்கலாங்க நீங்கள் ஒரு ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்தால் உங்களுக்கான ட்ரெயினர் வந்து ரெடியாக இருப்பாங்க ஆமாங்க ஓப்பனில் தான் இருக்குங்க ஆ டைமிங் வந்து நைன் டூ சவனுங்க நைட்டு ஓகே ஓகே ஆ வரப் பாருங்க அது இல்லாமல் நீங்கள் கற்றுக்கணுன்ற வில்லிங் இருந்தாலே குயிக்காக கற்றுக்கலாம் எங்கள் வீடியோஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் அதை பார்த்து கூட கற்றுக்கலாம் ஓகேங்க நீங்கள் ஃபீஸ் கூட பே பண்ண முடியலினா டேன்ஸ் முடித்ததுக்கப்புறம் கூட பே பண்ணிக்கலாங்க அட்வான்ஸ் வேணால் ஒரு இன்ஷியல் அமௌண்ட்டாக பே பண்ணால் போதுங்க ம் உங்களுக்கு கற்று தந்துடுவாங்க எங்கள் கேப் கூடிருக்கு முடிச்சுட்டு வேணால் உங்களை ட்ராப் பண்ணிடுவாங்க நீங்கள் எங்கேன்னு சொன்னீங்கன்னால் பிக்அப் பண்ணுறக்கு கூட பண்ணிக்குவாங்க அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அதுக்கு தனி வந்து சார்ஜஸ் எல்லாம் கிடையாது ஃப்ரீ தான் உங்களுக்கு எந்த வேணுமாே அவங்க சொல்லித் தருவாங்க ரெண்டு பேருமே இருக்காங்க உங்கள் கம்ஃபர்டபிள் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஆள் கொடுப்போம் ஆ ஓகேங்க அது ஒன்றும் பிரச்சினை இல்லை நீங்கள் அமௌண்ட் இன்ஷியலாக ஒரு இ இன் இவ்வளோ தான் பிக்ஸுடெல்லாம் கிடையாது ஆ இன்ஷியலாக ஏதாச்சு ஒரு அமௌண்ட்டு வே எதுங்க பே பண்ணிணா போதுங்க ஏன்னால் இது ஒரு புக்கிங் மாதிரி தான் ஏன்னால் நீங்கள் புக் பண்ணிணா தான் வந்து ட்ரெயினர் வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க இல்லாட்டி குயிக்காக வந்துகிட்டே இருப்பாங்களா அதனால புக் ஆகிருவாங்க அதனால தான் ஓகேங்க எங்கள் பேர் தனுஷியா ஆ ஓகேங்மா ம் தேங்க்யூ கண்டிப்பாக வாங்க குயிக்காக கற்றுக்கலாம் ம் ம் ம் தேங்க்யூ ம்